நீங்கள் செய்த உணவு மற்றவர்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் சமையல் குறிப்புகளை அவர்களுக்கு எப்படி கற்றுக்கொடுக்கிறீர்கள் நான் சம செய்கிற சமையல் வந்துட்டு என்னோட எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக என் கணவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு மேக்ஸிமம் அவருக்கு வந்துட்டு ஃபோனில் சொல்லி கொடுப்பேன் எப்படி சமைக்கணும் அவருக்கு வந்துட்டு நான் செய்கிற சமையலில் இட்லியும் கறிக்குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு ஃபோனிலே அவருக்கு வீடியோ காலில் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்பேன் அதை வெச்சு அவரு சமைப்பாருங்க